அலுவலகத்தில் பிரச்சினைகள் இல்லாமல் இருப்பவர்களே இருக்க முடியாது ஆனால் அதனை சமாளித்து சொல்பவர்கள் நல்ல திருப்தியுடன் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது பிரச்சினைகளை தொலைவில் இருந்து பாருங்கள் நீங்கள் முதலில் உங்கள் பிரச்சினைகளில் மனம் செலுத்துவதை நிறுத்த வேண்டும் அதனையே எண்ணியெண்ணி வருந்தும் போது அதற்கு எந்த தீர்வும் கிடைக்காது அதற்கு நேர்மாறாக உடல்நலமும் மன வளமும் கெட்டுப்போகும் பிரச்சினையே தாண்டி அபரி நிதமான வாழ்க்கை உள்ளது எனவே உங்கள் பிரச்சினைகளை தொலைவில் இருந்து பாருங்கள் மூன்றாவது மனிதன் பிரச்சினையை நீங்கள் தீர்வு காணும் வகையில் செயல்பட வேண்டும் பிரச்சினைகளை பார்த்து உணர்ச்சி வசபட்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கே ஆபத்தாகிவிடும் எனவே உணர்ச்சி வசபட்டு நிலையில் இருந்து மீண்டும் முதலில் அமைதி நிலைக்கு வாருங்கள் அதேபோல் உங்கள் பிரச்சினைக்கான காரணம் என்பதை ஆராய்வதை விட அதற்க்கு தீர்வுக்கான முயற்சி செய்யுங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு அமைதியுடன் தீர்வுக்காணுவேன் என்ற பெயரில் காலம் தாழ்த்த கூடாது சில நேரங்களில் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் காலம் தாழ்த்தினால் உங்கள் பிரச்சினை இரண்டு மடங்காக அதிகமாகிக்கொள்ளும் எனவே அமைதியுடன் அதே சமயத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரச்சிகளை தீர்வுகான வேண்டும் நண்பர்களுடன் உறவாடுங்கள் உங்கள் பிரச்சினையை மனதில் உள்ளே போட்டு குழப்பாதிர்கள் முடிந்தால் உங்கள் நண்பர்களிடமே சொல்லி அதற்கான ஆலோசனைகளை கேட்கலாம்